வொய்லெட் லைஃப் ஃபோட்டோகிராஃபினால் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபோட்டோகிராஃபியோடு இது வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபோட்டோகிராஃபினே வெச்சுக்கலாம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபோட்டோகிராஃபி எதுக்கு யூஸ் பண்ணுவோம் நார்மலாக நம்ம நம்மள ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஏதோ தோன்றதை ஃபோட்டோ எடுக்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த ஃபோட்டோகிராஃபி நமக்கு என்ன பண்ணும் நம்ம எடுக்கிற ஃபோட்டோவை அதை அப்படியே நமக்கு அங்கே நம்ம பார்க்கற விஷுவலை அதை அப்படியே நமக்கு ஃபோட்டோ எடுத்து காண்மிக்கும் ஆனால் வொய்லெட் லைஃப் ஃபோட்டோகிராஃபிங்கிறது மைன்யூட்டாக எப்படி சொல்கிறது இப்போ நம்ம ஒரு ட்ரீயை ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்புடின்னு வெச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த வொய்லெட் ஒரு அது வந்து நார்மல் ஃபோட்டோகிராஃபி அந்த ட்ரீயை மட்டும் தான் ஃபோட்டோ காண்மிக்கும் ஆனால் வொய்லெட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியில் என்ன ஸ்பெஷல் அப்புடின்னா அந்த லீஃபில் இருக்கற அந்த ஸ்டெம்மை அந்த இதலாம் கூட அந்த லீஃபில் இருக்கற அந்த கேர்வ்ஸ் அந்த லீவ் எத் மைன்யூட்டாக அதில் என்னென்ன இருக்கோ அந்த லீஃப் உள்ள எத்தனை ரேகைங்க இருக்குது அது எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து காண்மிக்கும் அது மாதிரி தான் இப்போ வந்து கையில் இப்போ நார்மல் ஃபோட்டோகிராஃபி வந்து என்ன பண்ணும் க வெறும் நம்ம ஒரு ஹேண்டை ஃபோட்டோ எடுத்தோம் அப்புடின்னா நம்ம ஹேண்டை ஃபோட்டோ எடுத்தோம் அப்புடின்னா நம்ம ஹேண்டை மட்டும் தான் ஃபோட்டோ எடுக்கும் ஆனால் வொய்லெட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியில் நம்ம கையில் இருக்கற ரேகைங்களெல்லாம் ஃபோட்டோ எடுக்கும் இந்த இந்த வொய்லெட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி வந்து நம்மளோடய ஃப்யூச்சரில் வந்து சைன்டிஃபிக்கு ரிலேட்டடாக ரொம்ப நமக்கு யூஸாகும் நமக்கு தெரியுது இதை பொறுத்து இதை இதை பார்க்கும் போதே நமக்கு ஸோ நம்ம ஃப்யூச்சரில் வந்து நமக்கு இதனால் நிறைய யூஸ் இருக்குதுன்னு தெரியுது அப்புறமா நான் பண் அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் ரீஸர்ச் பண்டைய வரலாறு ஆய்வுகள்லாம் வந்து நமக்கு கண் இதனால நமக்கு யூஸ் யூ நம்மளால நமக்கு யூஸ் ஆகுது நம்ம ஹிஸ்டாரிக்கல் ரீஸர்ச் பண்ணும் போது நமக்கு வந்து இந்த வொய்லெட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்ப யூஸ் ஆகுது அப்புறமா நமக்கு வந்து எங்கெங்கலாம் யூஸ் ஆகுன்னால் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை அப்பறம் சயின்டிஃபிக் சயின்டிஸ்ட்டுக்குலாம் ரொம்பவே இது யூஸ் ஆகும் இந்த ஃபோட்டோகிராஃபி அறிவியலுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ் ஆகும் எப்படின்னு பார்த்தோம்னா அந்தத் தோல் நோய்கள் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இது மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே சயின்ஸை பொறு சயின்ஸை பொறுத்த வரையும் ரொம்பவே அப்புறம் மைக்கு பேக்டேரியா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு எங்கே எங்கேலாம் பேக்டேரியா அதிகமாக இருக்குது இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கலாம் நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது அப்பறமா நிறைய போலி நயங்கள்லாம் யு ந போலி நாணயங்கள்லாம் யூஸ் பண்ணுறதுக்கலாம் நமக்கு ரொம்ப கண்டுபிடிக்கிது இது மாதிரி நிறையா இது வந்து வொய்லெட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியில் ரொம்பவே நமக்கு கண்டு ப இருக்குது இதே வந்து இப்போ நமக்கு வந்து நார்மல் ஃபோட்டோகிராஃபிக்கும் ஒரு வொய்லெட் லைஃப் ஃபோட்டோகிராஃபிக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா சாதாரண ஃபோட்டோகிராஃபியில் வந்து நார்மலான சென்சார் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந் இதில் வந்து என்னன்னா யூவி சென்சார் யூஸ் பண்ணியிருப்பாங்க யூவினால் என்ன அல்ட்ரா வொய்லெட்டு அந்த இது தான் இ இங்கே நமக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இது வந்து நார்மலாக ஃபோட்டோ எடுக்கும் இது வந்து அல்ட்ரா வொய்லெட்டு இது வந்து நான் இந் இதில் வந்து என்ன லைட் யூஸ் பண்ணாங்கன்னால் நார்மலான லைட் யூஸ் பண்ணாங்க இதில் வந்து அல்ட்ரா வொய்லெட்டு அது வந் அந்த இது ஒளி அந்த ஒளியை தான் யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் கண்களுக்குத் தெரிகிற இது தான் மட்டும் பதிவு செய்யும் இதில் வந்து மறைந்திருக்கிற விவரங்களையும் பதிவு செய்யும் அப்புறமா வந்து இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னால் திருமணங்கள் அப்புறமா வந்து இயற்கையாக நம்ம நேச்சுரலாக ஃபோட்டோ எடுக்கிற அப்புறம் மாடலிங் பண்ணுறதுக்கலாம் இது யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இதில் வந்து அப்படி இல்லை ஹாஸ்பிட்டல் அப்பறம் நார்மலான போ போலீஸ் விசாரணை அதாவது ஏதாவது நம்ம திருடங்களா மாட்டிக்கிட்டால் எங்கிட்டாவது போய் திருடிக்கிட்டு வந்துட்டு மாட்டிக்கிட்டால் கூட அவங்க இப்போ நம்ம இந்த அந்த இந்த இந்துல போ ஏதோ ஃபோட்டோ எடுத்துவிட்டோம் அப்புடின்னா அதை வந்து நம்ம ஸூம் பண்ணி நல்லா யார் நான் இது அப்புடின்னு நம்ம நம்ம நல்ல ஒரு விவரமாக நம்ம பார்க்கலாம் நல்லா ஒரு டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம் அது மாதிரி நம்ம பண்ணலாம் அதனால நார்மல் ஃபோட்டோகிராஃபியோடு இது வந்து நமக்கு வந்து ஸ்பெஷலான ஒரு ஃபோட்டோகிராஃபி அப்புடின்னு நம்ம சொல்கிறோம் இது இது வந்து நம்ம சைன் மோஸ்ட்லி பார்த்தோம் அப்புடின்னா நம்மளோட ஹா ஹாஸ்பிட்டலுக்காக சைன்டிஃபிக் ரிலேட்டடாக நமக்கு வந்து இது ரொம்பவே யூஸ் பண்ணும் நார்மல் ஃபோட்டோகிராஃபி வந்து நமக்கு வந்து என்ன இருக்கோ வியூவ் இருக்கோ அதை மட்டும் தான் கொடுக்கும் ஆனால் வொய்லெட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி வந்து நம்ம அந்த வியூவ் உள்ள என்னானலாம் இருக்குது அப்படிங்கிற அந்த மைன்யூட்டான விஷயங்களை மறைஞ்சிருக்க விஷயங்களை கூட நமக்கு கொடுக்கும் இப்போ எக்ஸாம்பிள் நைட்டில் நீங்கள் அந்த வொய் அல்ட்ரா வொய்லெட்டு ஃபோட்டோகிராஃபியை யூஸ் பண்ணால் கூட அதில் மைன்யூட்டாக என்னன்ன இருக்குதோ அதெல்லாம் கொடுக்கும் ஏனால் அதில் வந்து அல்ட்ரா வொய்லெட் ஒளி வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்குது அது தான் இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் நார்மல் ஃபோட்டோகிராஃபிக்கும் அல்ட்ரா வொய்லெட்டு ஃபோட்டோகிராஃபிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸே இது தான்